கிராமப்புறங்களில் அரசாங்கம் முக்கியமான சீரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது அவர்கள் எதுவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில்லை சுற்றுப்புற சுகாதாரம் குப்பை குப்பைதொட்டிகளை அகற்றுதல் போன்றவை மிகவும் மோசமான நிலையில் வைத்திருக்கிறார்கள் அப்படியே நம்ம எதையாவது த ப சொல்லி கேட்டால் கூட அவங்க அதை நமக்கு இப்போ கரெக்ட்டாக பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிராமப்புறங்கள்ல சாக்கடை சரி பண்ணுறது கிடையாது குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறது கிடையாது மாநகராட்சியில நம்ம சொன்னால் கூட அவங்க இன்னைக்கு சொன்னம்னால் அவங்க செஞ்சி கொடுக்குறதுக்கு நமக்கு பல நாள் ஆக்கி கொடுத்தர்றாங்க